இந்தியாவில் மொத்தம் நிறைய மதங்கள் இருக்குது அதில் வந்து மூணு மதத்தை பற்றி சொல்லப் போகிறேன் ஹிந்து கிறிஸ்டின் இஸ்லாமியம் ஹிந்துவில் வந்து நிறைய ஃபங்ஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து திருவிழாக்கள் பொங்கல் தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ்ல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இஸ்லாமியம் இஸ்லாமியமில் வந்து ரம்ஜான்ஸு ரம்ஜான்ஸ் வந்து அவங்க ஃபார்டி எயிட் டேஸ் வந்து விரதம் இருந்து அவங்க கடவுளை தொழுதுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரியாணி தருவாங்க எல்லோருக்குமே அப்புறம் அந்த வீட்டில் இருக்கற இஸ்லாமியர் வந்து பெண்கள்லாம் சேஃபாக இருப்பாங்க முக்காடு போட்டுகிட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்டின்ஸில் கிறிஸ்டின்ஸில் வந்து கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்மஸுக்கு வந்து சர்ச்சுக்கு டுவெல் ஓ கிளாக் போவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அப்புறமேட்டா வந்து புனித வெள்ளி அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அடுத்து எல்லாத் திருவிழாவிலியும் போய் கலந்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது